ஒரு காரு வேணும்பா இப்போது ஆமாம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கப்பா போன வாரம் கூட போனேன்ல காருக்கு வேளாங்கண்ணிக்கு போனேன்ல இப்பயும் ஒரு காரு வேணும் நியாபகம் இருக்குதா போன வாரம் உங்களை தானே கூப்பிட்டுன்னு போனேன் போன வாரம் உங்களை தான்பா கூப்பிட்டுன்னு போனேன் வேளாங்கண்ணிக்கு போகணும் இப்போது இப்போ வந்து எங்களுக்கு அர்ஜென்ட்டாக கார் தேவைப்படுது காரு வேணும் உங்களை தான் நான் கூப்பிட்டுன்னு போனேன் எது எது எங்கே போனாலும் உங்களை தான் நான் கூப்பிட்றேன் சரி வேளாங்கண்ணிக்கு போகணும் காரு கொஞ்சம் தேவைப்படுதுபா வருவீங்களா